நான் கிராமத்தில் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் எங்கள் ஊரில் கபடி தான் ரொம்ப ந ரொம்ப பிடிச்ச விளையாட்டு எங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு கபடி தான் நாங்கள் காலைல லீவுட்டோன்னே ஏழுந்திரிச்சோன்னே நாங்கள் அதுதான் போய் விளாண்டுட்டு இருப்போம் ஒரு மழைன்னு பார்க்க மட்டோம் வெயில்னு பார்க்க மாட்டோம் அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால போய் அதை விளாடுவோம் ஒரு டீமுக்கு ஏழு பேர் இருப்போம் இந்த க விளையாட்டுல தொட்டால் தான் ஜெயிக்க முடியும் பிடிச்சி அடித்து எல்லோருமே ஜெயிக்கலாம் விளையாடும் போது நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் இதனால் கவன சிதறல் ஏற்படாது விளையாடுறதுனால எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும் அஞ்சில் விளையாதது ஐம்பதிலும் விளையாதுன்னு சொல்லுவாங்க நம்ம உடல் வலிமையாக வச்சுக்கிட்டால் வச்சுக்கிட்டால் தான் வயதானாலும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் நம்ம விளையாட்ல ஆர்வம் காட்டினா அது படிப்புக்கும் உதவும் கிராமப்புறத்தில் உள்ள ஸ்கூல் எங்களை தோர்னமெண்ட்னா கூட்டிகிட்டு போவாங்க அதில் இருந்து வர சர்ட்டிவிகேட் ரொம்ப உதவும் எங்களுக்கு வேலை வேலை வாய்ப்பு ஜாஸ்தியாகவும் கிடைக்கும் என எங்கள் கபடி விளையாட்டுல ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அதில் நாங்கள் தான் எப்போயுமே ஜெயிப்போம் எங்களுக்கு தான் ஃபஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் நாங்கள் எங்கள் இதில் எங்கள் டிவியில் வந்து கபடி கபடி போட்டி போட்டாங்கன்னா அதில் எங்களுக்கு பிடிச்ச டீம் தமிழ் தலைவாஸ் அந்த இதை நாங்கள் எல்லோருமே ஒன்றா தான் உட்காந்து சேர்ந்து பார்ப்போம் நாங்கள் வீட்டுக்கு போனோன்னே குளிச்சுட்டு பழைய சோறு தான் சாப்பிடுவோம் அந்த பழைய சோறு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால எல்லோருமே கபடி விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது